வணக்கம் சார் ஆ நான் இங்கே விக்னேஸ்வரனோட மிஸ்ஸு பேசுகிறேன் ஆ மார்க்கு யூனிட் டெஸ்ட்டோட மார்க்கெல்லாம் கொடு த்து அனுப்பியிருந்தோம் பார்த்தீங்களா பேப்பர்லாம் சொல்லுங்கள் சார் மார்க்லாம் எப்படி இருக்குது ஆ கொஞ்சம் கேர் எடுக்கணும் சார் அதுக்காக தான் பேரண்ட்ஸ் மீட்டிங் வைச்சிருந்தோம் நீங்கள் ஆனால் பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணல சரிங்க சார் பார்த்துக்குங்க நல்லா படிக்கிற பையன் அவன் ஸ்கூலில் நாங்கள் சிலம்பம் கராத்தே அபாக்கஸ்ஸு எல்லாம் சொல்லித் தர்றோம் சார் நீங்கள் ஸ்கூலுக்கு வாங்க எங்கிட்டையே வந்து கேட்டீங்கன்னா நான் டீட்டெயில்ஸ் சொல்வேன் கண்டிப்பாக சார் நீங்கள் அவசியம் வரணும் மார்க்கு கொஞ்சம் ரொம்ப டல்லாக இருக்கிறான் இந்த தடவை ஆ இருக்குது சார் நீங்கள் நேராக வாங்க உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் நாங்கள் சொல்கிறோம் ஃபீஸ் டீட்டெயில்ஸும் சொல்கிறோம் டைம் எப்போதுனும் சொல்கிறோம் ஆமாம் சார் அது ஏன்னா ரெண்டையும் ஒரே நேரத்துலேயும் செய்யக்கூடாது எஜுகேஷன்லேயும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறான் சரிங்க சார் நீங்கள் டைம் கிடைக்கும் போது எப்போ வேணுனாலும் வாங்க அடுத்த பேரண்ட்ஸ் மீட்டிங்குக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சார் அதனால நீங்கள் இடையில உங்களுக்கு டைம் கிடைச்சா கூட நீங்கள் வாங்க ஓகே சார்